உண்மை சம்பவன்னு எடுத்துக்கிட்டம்னால் எனக்கு வந்து மகாபாரதத்னா ரொம்ப பிடிக்குன்னு வச்சிக்கோங்களேன் மகாபாரதம் ராமாயணன்னு சொல்லுவாங்களா அந்த க இதிகாச கதைகள்ல வந்து கர்ணனோட கேரக்டரையும் வந்து அந்த மகாபாரதத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த பாஞ்சாலிங்கிற கேரக்டரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு வச்சிக்கோங்களேன் மற்ற அஞ்சு ப பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர்த்தையுமே தனித்தனியாக விவரித்து சொன்னாலும் வந்து எனக்கு வந்து மகாபாரதத்தில் வந்து கர்ணனை தான் ரொம்ப பிடிக்குன்னு வச்சிக்கோங்களேன் விட்டுக்கொடுக்கக்கூடிய சுவாரஸ்யமான இதில் வந்து கர்ணன் வந்து எனக்கு ரொம்ப தனித்துவமாக தெரிஞ்சிருக்காருன்னு வச்சிக்கோங்களேன் படை அதாவது வள்ளல்களுள் அதாவது கொடுக்குற வள்ளல்களுள் ஒருத்தரை யார் சிறப்பாக சொல்லுவாங்கனால் கர்ணனை தான் சொல்லுவாங்க கர்ணன் வந்து தான் கொடுத்த கொடையை வந்து திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அவரு தனித்துவமாக தெரிகிறாரு இந்த கருத்தில் வந்து எனக்கு ரொம்ப மகாபாரதத்தில் வந்து எனக்கு என்ன பிடிச்சதுன்னா கர்ணனோட கேரக்டரு எனக்கு ரொம்ப பிடிச்சிது